ஒரு நான் வெஜ்ஜு சமைக்கிறேன்னால் முன்கூட்டியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அலசி கட் பண்ணி வெச்சுக்கின்னு சமைக்க ஆரமிக்கணும் இட்லி செய்யணும்னா இட்லி மாவு இட்லி மாவு உப்பு தண்ணி சோடா மாவு போட்டு கரச்சு மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கின்னு இட்லி ஊற்றணும் ரவை ஒரு ரவை செய்யணுன்னால் ரவையை முன்கூட்டியே வறுத்து எடுத்து வெச்சுக்கின்னு வெங்காயலாம் கட் பண்ணி போட்டு ரவை செய்யணும் கேழ்வரகு கூழ் செய்யணுன்னால் கேழ்வரகு கேழ்வரகு மாவை முன் நாளே கரச்சு அதை பதப்படுத்தி வெச்சுருந்து மறுநாள் எடுத்து கூழ் கூழ் ஊற்றி கூழ் கூழ் ஊற்றி சமச்சு எடுத்து வைக்கணும்